என் அறிவுக்கு சவால் விடும் ஒரு புத்தகம் குவாண்டம் கெமிஸ்ட்ரி என்ற அறிவியல் புத்தகமாகும் அந்த புத்தகம் வந்து பார்த்தீர்கள் என்றால் கடினமாக இருப்பதற்கு காரணம் அதில் உள்ள குறியீடுகளும் அதனே பற்றிய தியரிகளும் அஷம்சன் பண்ணும் வகையில் அமைஞ்சி இருக்கிறதனால அதை என்னால் வந்து பார்த்திங்கனா வந்து புரிந்து கொள்வதே கடினமாக இருந்தது இது என் நண்பர்களிடம் நண்பர்களும் அதே தான் சொல்வார்கள் குடும்பத்துடன் இதே வந்து நான் கலந்து ஆலோசிக்க இயலாது ஏனென்றால் அவர்களுக்கு இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி என்ற அறிவியல் புத்தகத்தை பற்றியே எந்த ஒரு புரிதலும் இருக்காது என்று நான் நம்புகிறேன் மேலும் வந்து இந்த புத்தகம் வந்து பார்த்தீர்கள் என்றால் அறிவியல் வளர்ச்சிக்கு வித்திடும் ஒரு நல்ல புத்தகம் தான் ஆனால் படிப்பதற்கு ஒரு கடினமான புத்தகமாக இது இருக்கிறது மேலும் வந்து இது புரிந்துக்கொள்வதற்கும் கடினம் தான் அதில் பயன்படுத்தி இருக்க கூடிய குறியீடுகள் அறிவியல் வார்த்தைகள் மற்றும் அதில் உள்ள கான்சப்ட்ஸ் கொள்கைகள் அனைத்துமே கடினமாக இருக்கும் என நினைக்கின்றேன்